சினிமா நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் அவர்களை வந்து நேரில் சந்தித்தா நல்லா இருக்கும்னு யோசிச்சுருக்கேன் ஆனால் இதுவரைக்கும் சந்திக்கிறதுக்கான எந்த முயற்சியும் வந்து நான் எடுத்ததில்லை அவரை சந்தித்தா என்ன கேட்கணும்னால் அவர் ரொம்ப எளிமையான நடிப்பு உள்ளவர் இயல்பாக நடிப்பார் அதுக்கப்புறம் ரொம்ப சாந்தமா இருப்பார் நிறையா பேர் சொல்லுவாங்க செட்டில் வந்து அவங்க ரொம்ப அமைதியாக இருப்பார் நடிக்க ஆரம்பித்தா அப்படியே மாறி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக நடிப்பார் ரொம்ப சத்தம் ஆக்ஷனெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவார் டான்ஸு நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை பார்த்தா எப்படி இப்படியெல்லாம் நல்லா டான்ஸ் பண்ணுறீங்க அப்படின் கேட்கணும் அதுக்கப்புறம் அவர் அரசியலில் வந்து இப்பெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் காட்டுகிறாரு அப்படி அரசியலுக்கு வந்தால் என்ன நலத்திட்டங்கள் செய்வீங்க அப்படின்னு கேட்கணும் அதுக்கப்புறம் ரஜினி ரஜினி பிடிக்கும் அவரும் அரசியலுக்கு வந்தார் அதுக்கப்புறம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டாரு அதற்கான காரணம் என்னென்று கேட்கணும் த அப்படி மறுபடியம் வந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன நல்லதெல்லாம் செய்வீங்க அப்படின் கேட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அதுதான் கேட்கணும் அரசியல் ஆர்வம் என்ன மக்களுக்காக என்ன நல்லது செய்வாங்க தமிழ்நாட் நம்ம தமிழ்நாட்ல இருக்கறவங்களே வந்து நம்மளை நம்மளுக்கு ஆட்சி செய்தால் மக்கள் நலன்கள் எல்லாம் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்கள் வந்து ஆட்சி செய்தால்தான் நல்லாயிருக்கும் அதனால் அதை பற்றி கேள்வி கேட்பேன்